என்னோடய பைக்கு ராயல் என்ஃபீல்டு என்னோடய ஆசை வந்து ஊட்டி கொடைக்கானல் ஸ் சிங்கப்பூர் எல்லா போகணுனு ஆசை வந்து போகிற ட்ராவலிங் வந்து இ இயற்கை காற்று தான் ரொம்ப பிடிக்கும் போகிற வழியில் ப பேர்ட்ஸு இது டெம்பிள்ஸு எல்லா பார்க்கணுனு ஆசை எனக்கு அதுக்கப்புறோம் திரும்பியும் இன்றைக்கி தான் இப்போ தான் புதுசாக பைக் எடுத்துருக்கிறோம்